எங்கங்கே செய்கிறாங்க வீட்டில் ஆண்கள் ஆண்கள் சமைக்கிறதில்லை பெண்கள் மட்டுமே சமைக்கிறோம் அப்புறோம் வீட்டில் நான் எப்படி செய்வோம் அந்த மாதிரி சொல்வாங்க அப்புறோம் அம்மா அப்பா அம்மா செய்வாங்க அப்பா என்ன சொல்வாங்க ஏன் வேலைக்கு போகிறேன் நான் எப்படி சமைக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க ம்